நான் அதிகம் எழுத விரும்புவது எனது சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்கும் ஆசை என் வாழ்கையில் தினமும் என்ன நடக்கிறது என்னை சுற்றி என்ன நடக்கிறது எனக்கு என்ன நடக்கிறது என்பதை எழுத வேண்டும் என்பது ஆசை அதில் ஒன்றை மட்டும் மறைத்துக்கொள்ள ஆசை நான் எனது சொந்த சுகத்திற்காக ஐ மீன் என் என்னுடைய சொந்த தேவைக்காக நான் செய்யும் நால்வரிடம் சொல்லி அதை அசிங்கமா இருக்கிற சூல்நிலை மட்டும் எழுதாம விட்டுட்டு மற்றபடி என்னை சுற்றி நடக்கிற என்னென்ன நடக்குது டெய்லியும் என்ன நடக்குது என்ன யார்யார்ட்டே என்னென்ன பேசினேன் அவங்க எனக்கு என்ன பேசினாங்க இதெல்லாம் எழுதணுன்னு எனக்கு ஒரு ஆசை காரணம் என்னென்னா எங்கள் அப்பா இது மாதிரி எழுதுனாரு அவர் காலத்திலயே அவர் எழுதிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்ரெண்ட்ல எழுதிருக்காரு அவர் அதை படித்திருக்கேன் நான் அதை பார்க்கும் போது சரி நமக்கும் இப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா எங்கள் அப்பா எழுதுவாரு உங்கள் அத்தை இப்படி பேசினாங்க உன் சித்தப்பா இப்படி பேசினான் உன் மாமன் இப்படி பேசினான் அதனால் இவங்கக்கிட்டேலாம் இப்படி இப்படி பேசுங்கள் இப்படி எச்சரிக்கையாக இருங்கள்ன்னு சொல்லியிருக்காரு அதை படித்ததுனால எனக்கும் அது மாதிரி எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கு அதே மாதிரி இந்த சமூகத்துக்கு நான் சமூகத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்களும் இது மாதிரி எழுதுங்க இல்லை யாருக்கும் எழுதி வைச்சிருக்குறத நீங்கள் படியுங்க அது யார் எழுதி வைச்சிருக்குறதுலாம் சொல் தப்பு உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் அம்மாவோ எழுதிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு அதை எடுத்து படியுங்க அதை படிக்கும் போது உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்க அப்பா அம்மா இந்த சமூகத்தில் எவ்வளோ கெட்டப்பேர் வாங்கிருக்காங்க என்னென்னு புரிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதை படிக்கும் போது அதை படிச்சுட்டு இந்த சமூகம் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சமூகம் என்ன தப்பு செஞ்சதுனால உங்கள் அப்பா அம்மா பாதிக்கப்பட்டு இருக்காங்க தெரிஞ்சு போகும் அந்த தப்பை நீங்கள் செய்யாமல் இருங்கள் உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பின்னால் வர சந்ததிக்கும் இதை சொல்லிக் கொடுத்திங்கன்னா இதுக்கு முன்னால் இருந்தது எப்படி இருந்ததோ உங்களுக்கு அதுக்கு அப்புறம் வர வர சந்ததிகள் நீங்கள் செய்கிற அந்த பழக்கத்தால அவங்க மாறுதல் அடைஞ்சி சமூகமும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ஒரு வழி வகை செய்யும் இந்த கட்டுரை நான் சொன்ன அந்த கட்டுரை பிழை எழுதி படிக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயத்தையும் நம்ம சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் ஆதரவு தெரிவியுங்க நம்ம சொல்லலாம் அதுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் அதில் எழுதும் போது அதை படிக்கிறவங்க படிச்சுட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்கிறவங்க மேலே அவங்களும் அதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும் அதனால் கட்டுரை எழுதுறது மிக மிக மிக மிக சந்தோஷமான விஷயம் ஒன்று